ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு